ஆன்ல நாங்கள் ஸ்பேன் வாங்கினோம் சம்மருக்கு நல்லா தான் ஓடிகிட்ருக்கு சூப்பராக எங்கள் வீட்டில் வந்து ரூம் ஃபுல்லாகவே காற்று வருது குட்டி பாப்பா இருக்கறதுனால் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகிட்ருக்குது எந்த க சத்த சவுண்டு இல்லாமல் நல்லா காற்று நல்லா வந்துக்கிட்டிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லாயிருக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த ஸ்பேனு இப்போதிக்கு இப்போ நல்லாரு ஒடிக்கிட்டு தான் இருக்குது